ஆ சார் வணக்கம் சொல்லுங்கள் ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ம் ம் இல்லை எனக்கு ஒன் ப்ளஸ் மாடலில் கொஞ்சம் லோ பட்ஜட்டில் வேணுங்க சார் ஒரு பேசிக் ப்ரைஸு என்ன ஸ்டார்ட்டிங் ரேட்டில் வருது சார் சரிங்க ஆ எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபிஃப்ட்டீன் டு டொண்ட்டி ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் இருந்தால் போதுங்க சார் அதில் சரிங்க

ம்

சரிங்க ம்

ம் சரிங்க

ம்

அப்போ எவ்வளோ ரேம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபைவ் ஜிபி ரேம் இல்லை ஃபோர் ஜிபியா எயிட் ஜிபியா வரும்ல ரேம்மு ஸ்பீடு கெப்பாசிட்டி ஆ ஆ ஃபோர் எயிட் ஜிபி ரேம் தான் வரும் ஆ ம் கெபாசிட்டி ஃபோன் மெமரி கெபாசிட்டி டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபியா ம்

அது ரேம் இல்லை இல்லை ஃபோ ஃபோனு கெபாசிட்டி சொல்கிறேன் மெமரி கெபாசிட்டி

எது இண்டர்னல் மெமரி எவ்வளோ வரும் இல்லை எயிட் ஜிபி எயிட் ஜிபி அது வந்து ரேம் அது இது மெ மெமரி கெபாசிட்டி சொல்கிறேன் ஸ்டோரேஜு எவ்வளோன்னு கேட்குறேன் ஃபோனு ஒன் ஆ டு ஃபிஃப் டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிங்களா சரி சரி இப்போ ஃபாட்டி தௌசண்ட் சொல்கிறீங்க அது வந்து சப்போஸ் இப்போது ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் பே பண்ணிகிட்டு இஎம்ஐவில் பே பண்ணலாங்களா

அது என்னோடய பட்ஜட் இப்போது மினிமம் ஒரு டென் தௌசண்ட் நான் பே பண்ணுறேன் நான் மீதி வந்து இ இஎம்ஐவில் பண்ணிக் கொடுத்துட்டு எனக்கு எதுனா ஒரு கிஃப்டு மாதிரி கொஞ்சம் கொடுங்களேன் சார் சரிங்க வாரண்ட்டி ஒன் இயர் வாரண்ட்டிங்களா ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் சரி ஓகே இன்சூரன்ஸு வேண்ணா பண்ணிக்கலாங்க ஒன்று பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ம் ம் என் என்ன என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் ம் ம் சரி ஓகே ம் நான் க்ரே கலர் எடுத்துக்கிறங்க ம் நான் க்ரே கலரு எ க்ரே கலர் க்ரே கலர் ம் ம் சரிங்க ஆ

நான் ஈவினிங்கா வர்றங்க நான் ஓகே ஆ சரி ஆ சரிங்க ஆ உங்கள் கடை லொக்கேஷனு எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஈவினிங் வந்தடுறேன் நான் ஆ ஆ சரி ஆமாம் ஆமாம்மா

ஆ சரிங்க ஓகே